போக்குவரத்தில் பயணம் செய்கிறது அப்படிங்கிறதெல்லாம் வந்து நான் ஸ்கூல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா ஸ்கூல் பஸ்ஸுலேயே போய்ட்டு ஸ்கூல் பஸ்ஸுலேயே வருவோம் எனக்கு எந்த இடம் எங்கே இருக்குதுன்னு கூட தெரியாது ஆனால் இப்போது நான் பெரிய பொண்ணாகி கல்லூரிக்கு செல்ல ஆரம்பிச்சது அப்போவுமே எங்கள் அப்பா வந்து என்னை கல்லூரி பேருந்தில் தான் அனுப்பி விடுகிறேன் அப்படின்னு சொன்னார் நான் தான் வந்து இத்தனை வருஷமாக நான் உள்ளூர்லேயே இருக்கேன்பா எனக்கு எந்த யு ஊர் எங்கே இருக்குது எப்படி போகணும் எப்படி வரணும் எதுவுமே தெரியமாட்டேங்கிது அதனால நானே போய் பழகுறேன் அப்படின்னு சொல்லிட்டு டவுன் பஸ்ல போக ஆரம்பித்தேன் ஆனால் அதுக்கு தகுந்த மாதிரி முதல் நாலு நான் தப்பாக தான் பஸ் ஏறினேன் வேற இடத்துல இறங்கி மறுபடியும் நான் இருந்த இடத்துக்கே வந்து அங்கேருந்து போனேன் அதுக்கப்புறம் கொஞ்ச நாள் போக போக போக போக எல்லா இடங்களும் எனக்கு தெரிய ஆரம்பித்தது எந்தெந்த வண்டி எந்தெந்த ஊருக்கு போகுங்கிறதும் தெரிய ஆரம்பிச்சது இப்போ எங்கிட்ட யாராது வந்து அட்ரஸ் கேட்டால் கூட அவங்களுக்கு தெளிவாக புரிய வைக்கிற அளவுக்கு எனக்கு எந்த இடத்துல எங்கே போகணும் எப்படி வரணுங்கிறது தெரிஞ்சது இனி என்ன லண்டனுக்கே போக சொன்னால் கூட நான் தனியாக போயிட்டு வருவேன் அந்தளவுக்கு நான் பழகிட்டேன் இந்த போக்குவரத்து பயணம் அப்படிங்கிறது வந்து எனக்கு ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது எதுவுமே தெரியாமல் இருந்த எனக்கு எந்தெந்த வழியாக போனால் எந்தெந்த ஊருக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி வெளியூர்காரங்கள்லாம் எங்கிட்ட வந்து எப்படி போகணுன்னு கேட்டு போகிறதுலாம் எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு இன்னோன்னு இந்த போக்குவரத்தில் போகும்போது சில பிரைவேட் வண்டிகளெல்லாம் பார்த்தோம்னா பாட்டு போடுவாங்கள் இந்த பாட்டு போட்டு போகும்போது நம்மள அறியாமையே நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் ஏற்படும் நமக்கு இருக்கிற துக்கம் எல்லாம் மறந்துடுவோம் ஒருநிலையாக இருக்கும் மனசு ஏதோ ஒரு சந்தோஷத்தில் ஜன்னல் ஓரமாக உட்காந்து அந்த காற்றோட அந்த பாட்டையும் கேட்டுட்டு ரொம்ப சந்தோஷமாக போவோம் அதனால எனக்கு போக்குவரத்து பயணம் ரொம்ப பிடிக்கும் கார்ல போகிறது டூ வீலர்ல போகிறது காட்டிலும் பஸ்ஸில் போகிறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும்